ஒன்று ஒன்று ரெண்டாயிரம் இருவத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயித்தி எண்பத்தி ஏழு பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருவது